நான் ஃபிளிப்கார்டில் டி ஷர்ட் வாங்கி இருந்தேன் பார்க்கும் போது நல்லாகத்தான் இருந்திச்சு ஆனால் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அதோட குவாலிட்டி என்னென்னு ஒரு ஒரு ரெண்டு டி ஷர்ட் அப்படியே சுத்தமாக சாயம் போகுது ஒரு டி ஷர்ட் தையலே வந்து சரியாக போடலை இன்னொரு டி ஷர்ட் வந்து தையல் தள்ளித்தள்ளி போட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் அப்பவே சொன்னாங்க ஆன்லைனில் ஆர்டர் போடாதேன்னு நான் தான் கேட்கல நல்லா இருக்குதே குவாலிட்டியாக இருக்கே பிராண்டடாக இருக்குமேனு வாங்கினேன் ஆனால் பார்த்தால் அது பிராண்டடே கிடையாதாட்டிருக்கு சும்மாவே வச்சு இருக்கிறேன் ரெண்டு டி ஷர்ட்டை போடாமலேயே மூணு தான் இப்படி ஆகி போச்சு இன்னும் இந்த ரெண்டு என்ன ஆக போகுதோன்னு தெரியலை போடாமலேயே வச்சு இருக்கிறேன் இதுக்கு தான் நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வரணுமேன்னு சொல்கிறாங்க